சார் குட்மார்னிங் சார் ஐயம் ப்ரியா மெடிக்கல் ரெப் ஃபார்மசிலேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார் சார் மெடிசன்லாம் வந்து நியூ அரைவல் வந்துருக்குது ஆமாங்க சார்

சார் இப்போ வந்து பார்த்தீங்கனா பேரசிட்டாம்மலில் ஃபைவ் ஹண்ட்ரெட் இருந்ததுங்களா இப்போது டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாதிரி வந்துருக்குங்க சார் சார் பிபிஎம்

ஓகே சார் ஓகே சார் இப்போ தான் சார் அரைவல் வந்துருக்குது ஸோ நிறையா தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தேவைனு நீங்கள் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் சரி சார் ஓகே சார் ஆ சார் எல்லாமே நியூவாக தான் அரைவல் வந்துருக்குது நம்ப ஃபார்மசிக்கு ஓகே சொல்கிறேன் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி இதில் பண்ணிக்கலாம் சார்

ஓகே சார் ஆ சார் ஈவினிங் ஃப்ரி தான் சார் டைமிங் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ